பிற்போக்கான பகுதி வறண்ட பூமி இங்க வந்து வயல் காடு கிடையாது என்ன நெல் பயிர் பயிரிடறதும் இல்லை எல்லாம் மானாவாரி சோளம் பருத்தி கம்பு சோ இதெல்லாம் பண்ணுறாங்க சாதாரணது மழைய நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்ருக்குறோம் மழை இல்லைனா இங்கே விவசாயம் இல்லை அதுவும் இந்த வருஷம் பாருங்க மழை பேஞ்சது பாதி நாள் பேஞ்சது நல்லா இருந்தது பாதி நாள் பேஞ்சது கட் ஆயிருச்சு அதனால் இங்கே வந்து எங்களுக்கு மழை பேஞ்சால் தான் விவசாயம் பண்ணுறோம் விவசாயத்தில் என்னன்னா நல்ல வே சாகுபடி இருந்ததுனா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் அதுக்குள்ளே உளவு வு இது இந்த இந்த ப இது சாகுபடிக்கு வேண்டிய இது வந்து உரம் மொதலில் உளவு விடுவோம் இது நமக்கு எங்கள்கிட்ட ஏர் மாடு இல்லை அதனால ட்ராக்டர் விட்டு தான் உழுவோம் அது ஒரு மணிக்கு ஆயிரத்தி ஐந்நூறுவா கொடுத்து நாங்கள் உழுவுறோம் அதுமாதிரி ரெண்டு ஒழவு மூணு ஒழவு உழுவோம் உழுது அதுக்கப்புறம் உரம் போட்டு அப்புறம் ஒழவு உழுது அதுக்கப்புறம் விதைய வெதைச்சோம்னா நல்ல மழை பேஞ்சுதுனா நல்ல மகசூல் கிடைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் நாங்கள் இப்போ இந்த வருஷமெலாம் பொறுத்த வரையிலையும் இப்போ பாதி பேர்த்துக்கு நல்லா வருமானம் இருந்துச்சு பாதி பேர்த்துக்கு வ வருமானமே இல்லை பாதி கடனில் பாதி மொதலில் தான் ஆச்சு அதனால இது மன வறண்ட பூமி மானவாரி இதனால நாங்கள் வேறு பயிர் இடுறதுக்கும் இல்லை ஆரம்ப க முன்னாடியெலாம் வந்து நாட்டுப்பருத்தி கொத்தமல்லி க கம்பு சோளம் எல்லாம் பயிர் பண்ணிணோம் ஆர ஆரம்ப காலத்தில் இப்போ வர வர அதெல்லாம் கொறைஞ்சி போய் இப்போ மக்காச்சோளம் ஒன்லி பருத்தி இது தான் நாங்கள் பயிர் பண் பணப்பயிராகவும் பயிர் பண்ணுறோம் மொத்தத்தில் மொத்தத்துல பணப்பயிரா தான் எங்களுக்கு பயன்படுது அது உணவுக்கு வே ச சாப்பாட்டுக்கு வேணும்னால் நாங்கள் வெளியில் போய் அரிசி தான் வாங்கியாகணும் நெல் வாங்கிட்டு வந்து ம அரிசி தான் சாப்பிட்றோம் அதனால எங்களுக்கு திருப்தியாக வந்ததுனால் விவசாயத்தில் நல்ல மகசூல் இருந்தால் தான் எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் அடுத்து இது வந்து ஏரியாவில் வந்து எந்த பகுதியும் போக்குவரத்துக்கு போறதுக்கு சரியான வழி இ இல்லை முன்னாடி ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வந்து இந்த இ ரோடு இல்லை மண் ரோடு தான் மழைக்காலத்துல நடக்க முடியாது ஒலை கீழே விழுந்து மேலே விழுந்து தான் நாங்கள் அடுத்த ஏரியாவுக்கு போகணும் இப்போ இந்த இருபதாவது நூற்றாண்டில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியா டெவலப் ஆச்சு எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு ரோடு இருக்குது எந்த பக்கம் போனாலும் நாங்கள் வந்து இந்த ஒளை படாமல் நடந்து போகலாம் இப்போ விவசாயத்தை பொறுத்த வரையிலும் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது வேறு என்ன வேணும் எங்களுக்கு